ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் நல்லாயிருக்கேன் சார் நல்லாயிருக்கேன் சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க எதனால் பிரச்சினைங்களா

அப்படியா சார் என்ன சார் செஞ்சான் அவன் சரிங்க அப்படிங்களா ம் சரி சரி ம் எங்கே சார் அவன் படிக்க மாட்டேங்கிறான் சார் ஃபோனை வெச்சுட்டு தான் சார் உட்காந்துட்ருக்கான் எப்போ பார்த்தாலும் எதாவது கேட்டால் ஸ்கூல்லில் இதெல்லாம் ஃபோனில் தான் அனுப்புகிறாங்க அதான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறான் நானும் கொஞ்சம் அவனை பார்க்க முடிய மாட்டுகிது அவன் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கும் தெரியிலை அதனால் அவங்க அம்மாட்டையும் சொல்லுவேன் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க பையன் ஃபோனில் படிச்சுட்டு தான் இருக்கான் அப்படினு சொல்கிறாங்க நீங்கள் தான் ஃபோனில் தான் அனுப்புகிறீங்களா எல்லாமே

அப்படிங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ம்ம்

அப்படிங்களா ம்ம் சரிங்க சார் நான் அதை என்னங்கிறதை பார்த்துட்டு கண்டிச்சுவுட்றேன் சார் அதை அது பார்க்குறேன் சார் எதனால் பக்கத்தில் டியூஷன்னாவது சேர்த்திவுடுற மாதிரி பார்த்துக்குறேன் ஆ நீங்களும் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்போ தான் அவன் கொஞ்சம் கேட்பான் நீங்கள் தனியாக கொஞ்சம் கூப்பிட்டு பேசிடுங்கள் சார் அவங்கிட்ட ம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன் ரொம்ப நல்லது சார் நான் பார்த்துக்குறேன் சார் பையனை கொஞ்சம் கண்டித்து விடுறேன் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரொம்ப நன்றி சார் ம்